திருச்சி மாவட்டத்தை பொருத்தவரைக்கும் இப்போ விவசாயத்தில் யாரும் அந்த அதிகமாக வந்து செலவிடலைங்க அவங்க அவங்க வந்த ஏதோ அன்றாடம் வேலைக்குப் போய்ட்டு சம்பாரிச்சு சாப்புன்றமாதிரி பார்க்குறாங்க விவசாயத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது விவசாயத்தில் வந்து வச்சிருக்கிறதுதான் இழந்திகிட்டுருக்காங்க விவசாயிகள் அப்புறம் வந்து இப்போ இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா ரெண்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது டால்மியா ஒன்று இருக்குது டால்மியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் பேர் வேலை செஞ்சாங்கள் இப்போ அதுவும் மிஷினரியாக ஆக்குனதால் அங்கே வந்து அங்கேயும் எம்ப்ளாயிஸ் குறஞ்சதால அங்கேயும் வேலை கொஞ்சமா கம்மியாகதான் இருக்குது அன்றாடம் போய்ட்டு அவங்க அங்க தனியார் தொழில்ல இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையில இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்லா வசதியாக போகுது மாதம் ஆனால் காசு நம்ம கரெக்டா போய்ட்டு வேலையை பார்த்துட்டு கரெக்டா வந்துடுறாங்க பொதுவாக வந்து மக்கள் வந்து வேலையைதாங்க விரும்புகிறாங்க விவசாயத்தை விட வேலைகள் தான் விரும்புகிறாங்க அப்புறம் அரசு வேலைகள் வந்து இங்கே நிறையா டீச்சர்ஸ் நிறையா இருக்காங்கள் திருச்சிராப்பள்ளி வந்து நிறையா ஜென் வேலைக்குப் போகிறதவிட லேடீஸ் அதிகமாக வேலைக்குப் போகிறாங்க பொதுவாக டீச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் சரி காலேஜ்சும் சரி எல்லாத்துலையும் அதிகமாக இருக்காங்கள் திருச்சிராப்பள்ளியில் அப்புறம் வந்து செட்டிநாடு சிமெண்ட் கம்பெனிஸ் இந்த இதெலாம் இருக்குதுல சிமெண்ட் கம்பெனிகள் நிறையா இருக்குது இங்கே திருச்சியை பொறுத்தவரைக்கும் அதில் போய்ட்டு நிறையா ஒர்க் பார்க்குறாங்க டால்மியாவைப் பொருத்தவரைக்கும் ஷிப்ட் கணக்கில் கூட ரன் ஆகுது அங்கேயும் நிறையப் பேர் வேலை செஞ்சு அவங்க அன்றாடப் பிழப்பு அதிலே நடத்திகிட்டு வர்றாங்கள்